சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் ஊட்டி கூடலூர் கடலூர் விழுப்புரம் கொடைக்கானல் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மகாபலிபுரம் மயிலாடுதுறை சிதம்பரம் திருவண்ணாமலை செங்கோட்டை தருமபுரி விருதாசலம் சீர்காழி திருவாரூர் நாமக்கல் கரூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி நீலகிரி பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி